இது இது பாதர கிராமங்க இங்கே மாரியம்மா நல்லா விசேஷமாக நல்லா இருக்குங்க திருவிழா மாசி மாசம் போடுவாங்க பாஞ்சு நாள் திருவிழாங்க நல்லா சிறப்பாக நல்லா செய்வாங்க கும்பத்து மாரி இதாங்க இது கம்பத்து மாரியா இல்லை அப்புறம் ல நல்ல விசேஷம் பண்ணுவாங்க நல்லா ஒரம்பரவுத்தாற் எல்லோருமே அழைப்பாங்க எல்லார் வீட்டிலையும் நல்லா நீட்டா நல்லா சிறப்பாக செய்வோம் எந்த ஒரு குறைப்பாடு இல்லை அப்புறம் செவ்வாக்கிழமை தீர்த்தங்க புதன்கெழமை பண்டிகை வியாழக்கெழமை மஞ்சள் நீர் விளையாட்டு முளப்பாரி எடுத்துவிட்றது இந்த மாதிரி நல்லா விசேஷமாக நல்லா செய்வோங்க எந்த ஒரு கொறபாடும் இல்லை அப்புறம் வெள்ளிக்கெழமை கண்டால் பூஜை நடக்கும்ங்க பௌர்ணமி பூசை செய்வாங்க எல்லோருமே வந்து சாமியை வழிபாடு பண்ணுவோம் அப்புறம் மார்கழியில் சாமிக்கி நல்ல விசேஷமாக டெய்லி பூஜை நடக்குங்க அலங்காரம் பண்ணி பூஜை நடக்குங்க